எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வீடு கட்டும்மோது வாஸ்து அப்புறோம் கழிவறை அது எல்லாம் எங்கெங்கே இருக்கணுமா அங்கங்கே பார்ப்பாங்க கற்கள் எல்லாம் வந்து கரெக்டான பொஷிஷனில் வச்சி அதுக்கான க சிமெண்ட்டு க கலவையில் இன்றதுல்லாம் போட்டு வேண்டிய எல்லாவற்றையும் போட்டு இது எல்லாம் போட்டு பண்ணுவாங்க காலநிலை பொறுத்த வரைக்கும் மழை பெய்யும்மோது அதில் எதுவும் பண்ண மாட்டாங்க வெயில் அடிக்கும்மோது சப்போஸ் அது எல்லாம் மழை வந்து கெடுத்து விடுன்னு நினச்சி இது மாதிரி நல்ல ஒரு வெயில் அடிக்கும்மோது தான் பண்ணுவாங்க மழை வரும்மோது இது எல்லாம் பண்ண மாட்டாங்க சந்திக்கும்மோது ரெண்டுமே இருக்கும்மோது கிராமத்து வாசிகள் அனைத்தும் இந்த உறுப்பினர் பொறுத்த வரைக்கும் இந்த பற்றி தள தளம் தளம் என்பது ஒரு பொருளாகும் அது வந்து இந்த மாடி கட்டடங்களி எல்லாம் ப பயன்படுத்துவாங்க இப்போ தான் அந்த யுஎஸ்எ இது எல்லாம் வந்துருச்சு அவ்வளோ தான் இந்த கிராமத்து வீடு வாஸ்து இப்போ கழிவறை எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும் அது எல்லாம் சமையல் அறை எங்கே இருக்கணுமா அங்கே தான் வைப்பாங்க அது எல்லாம் ஒரு ஜோசியர் வந்து குறிப்பிட்டு அந்த டைமுக்கு வந்து சொல்லுவாங்க இது எல்லாம் போன்றது தான் அந்த அந்த கிராமத்து வீடு கட்டும்மோது அந்த இது எல்லாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்